தமிழ்நாட்டோட மிக முக்கியமான கலாச்சார மரபுகள் அப்படின்னா அது அவங்க பய அவங்க கொண்டாடிகிட்ருக்கற திருவிழாக்கள் தான் இதில் முக்கியமான பண்டிகை அப்படின்னு பார்த்தம்னா அது பொங்கல் பொங்கல் வந்து தமிழர்களோட மிக மிக முக்கியமான ஒரு திருவிழா பண்டிகை எப்படி வேணாலும் அதை சொல்லிக்கலாம் அன்னிக்கு எல்லா வீட்லேயுமே வந்து ஒரு உணர்ச்சிப்பூர்வமாக நன்றி சொல்லக்கூடிய ஒரு நாளாக தான் இதை கொண்டாடிகிட்ருக்கோம் ஒரு வருஷம் ஃபுல்லாக கஷ்டப்பட்டு விளைவித்த நெல்கள் எல்லாத்தையுமே அந்த உழவர்கள் சூரியனுக்கு படைச்சி அதில் அதை வந்து உணவாக கொள்வாங்க புது பானையில் புது அரிசியை போட்டு வெல்லம் இஞ்சி கொத்து மஞ்சள் கொத்தெல்லாம் கட்டி ரொம்ப விமரிசனையா கொண்டாடக்கூடிய ஒரு திருவிழா அப்படின்னா அது தமிழர்களோட வாழ்க்கையில் பொங்கல் தான் பொங்கல் அப்படிங்கிறது மற்ற பண்டிகைகளிலிருந்து எப்படியெல்லாம் வேறுபடுது அப்படின் பார்த்திங்கன்னா இதற்கான செ செலவு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது எல்லாத்துக்கும் மகிழ்ச்சியை தான் கொடுக்குது மத்தபடி செலவுகளை ஏற்படுத்தாது அவங்க நன்றியை தெரிவிக்கிறதுக்காக தமிழர்கள் மட்டும் தான் நன்றி தெரிவிக்கணுங்கிறதுக்காகவே ஒரு கொண் ஒரு கொண்டாட்டத்தை ஒரு திருவிழாவையே அமைச்சிருக்காங்க வேறு எந்த ஒரு கலாச்சாரத்திலேயும் இல்லாதது தான் தனக்கு உதவி செஞ்ச கால்நடைகளுக்கு கூட நன்றி செலுத்தக்கூடிய ஒரு முறை அது தமிழர்கள்கிட்டே மட்டும் தான் உண்டு அதற்கான திருவிழா தான் பொங்கல் பொங்கல் அன்னிக்கி எல்லாேருமே புது பானையில் மஞ்சள் குங்குமம் பால் ப அரிசி அப்புறம் பொங்கி வரும்போது பொங்கலோ பொங்கல்ங்கிற சத்தம் இதை மாதிரி மற்ற பண்டிகைகளை காட்டிலும் உணர்ச்சி பூர்வமாக கொண்டாடுகிறது நம்ம பொங்கலை தான் அன்னிக்கி அந்த பொங்கல் அன்னிய தவிர அந்த ஒரு மாதம் ஃபுல்லாகவே ரொம்ப களைகட்டி இருக்கும் எல்லா வீடுகளும் எல்லா வகையான கடைத்தெருவும் ரொம்ப களைகட்டி இருக்கும் எங்கே பார்த்தாலும் பச்சை பசேல்னு இருக்கும் மற்ற பண்டிகைகள் தீபாவளி இதெலாம் பார்த்தம்னா கடைகளெலாம் நிரம்பி இருக்குமே தவிர எல்லா கடை தெருவும் பச்சை பசேல்னு மஞ்சள் கரும்பு வாழப்பழம் இந்த மாதிரி பழ வகைகள் நெட்டி மாலை அப்படினு எங்கே பார்த்தாலுமே நிரம்பி இருக்கக்கூடியது அப்படின் பார்த்தா அது பொங்கலுகான கொண்டாட்டத்தில் மட்டும் தான் அன்னிக்கி பெண்கள் வீடுகளை சுத்தம் பண்ணி அது ஒரு ஒரு மாதமாவே அதெல்லாம் ஆரமிச்சுருவாங்க அன்னிக்கி எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிட்டு புதுமை அப்படிங்கிறத நம்ம கொண்டாடுவோம் பொங்கலோட மொதல் நாள் வந்து போகின்னு சொல்லுவாங்க பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படிங்கிற ஒரு வழக்குக்கு உதாரணமா நம்ம கொண்டாடுகிற ஒரு நாள் தான் போகி திருநாள் அந்த போகி திருநாளில் எல்லா விதமான தேவையற்ற பழைய பொருட்களெலாம் எரிச்சுட்டு தேவையான நல்ல விஷயங்கள மட்டும் தான் வீட்டில் வைச்சிப்பாங்க போகி அன்னிக்கி எல்லா பீடைகளும் தொலைஞ்சிடும் அப்படிங்கிறது ஐதீகம் மறுநாள் பொங்கல் அன்னிக்கி என்ன பண்ணுவாங்க எல்லா வகையான பதார்த்தம் காய்கறிகள் எல்லாத்தையும் வெச்சு சூரியனுக்கு நன்றி செலுத்துவாங்க அதற்கு மறுநாள் மாட்டு பொங்கல் மாட்டு பொங்கல் அன்னிக்கு கால்நடைகளுக்கு அதை குளுப்பாட்டி மஞ்சள் வெச்சு அதுக்கு மாலைகளெலாம் அணிவிச்சி நன்றி செலுத்துவாங்க அதற்கு மறுநாள் காணும் பொங்கல் பெரியவர்களை பார்த்து சிறு குழந்தைகள் மற்றவர்கள் எல்லாேருமே ஆசிர்வாதம் வாங்கிட்டு வருவாங்க இப்படி மிக விமரிசனையா கொண்டாடுவது தமிழ்நாட்டில் பொங்கல் நிறைய பண்டிகைகள் இருக்குது அதில் பொங்கல் அப்படிங்கிறது உணர்வோடு கலந்த ஒரு விஷயமா இருக்குது